எங்கள் வீட்டில் நாங்கள் கூட்டுக்குடும்பமாக இருக்கின்றோம் அப்பா அம்மா தம்பி நான் பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அவர்களுடைய பசங்கள் எங்கள் தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாேரும் நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கின்றோம் ஒரே வீட்டில் மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் இருப்போம் பிறகு என் அப்பா கவுர்மண்ட் ஜாபில் இருக்கிறார்கள் என் தம்பி கல்கட்டாவில் இண்ட்டன்ஷிப் சென் சென்றிருக்கின்றான் நான் பிஇ பொறியியல் படிக்கின்றேன் பிறகு என் குடும்பத்துடன் நாங்கள் சுற்றுலா முதல் முறையாக நாங்கள் ஊட்டிக்கு சென்றோம் ஊட்டிக்கு செல்லும்பொழுது நாங்கள் அறுபது பேர் கிட்டத்திட்ட நாங்கள் சென்றோம் ஊட்டியில் ஒரே நாளில் இருந்து நாங்கள் அனைத்து இடங்களிலும் டூரிஸ்ட் பிளேஸ்களையும் நாங்கள் சுற்றி வந்தோம் மிக மகிழ்ச்சியாகவும் இருந்தன அதைப்போல் நாங்கள் ஏற்காடு ஏலகிரி போன்ற நிறைய சுற்றுலாவிற்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம் எங்கள் குடும்பம் மிக பெரியதாக இருக்கின்றதால் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஈடு கொடுத்துதான் இருப்போம் நாங்கள் ஒரு ஒரு சினாக்ஸ் போன்றவற்றை வாங்கினாலும் அனைவரும் பகிர்ந்துக்கொண்டு மகிழ்ச்சியாகதான் நாங்கள் இருப்போம் பிறகு நாங்கள் அப்பப்போ எக்சிபிஷன் போன்ற இடங்களுக்கு சென்று எங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நாங்கள் மகிழ்ச்சியை கொடுப்போம் எங்கள் வீட்டில் ஐந்து குழந்தைகள் இருக்கின்றன அந்த ஐந்து குழந்தைகளோடும் நேரங்கள் போக்குவதற்காக நாங்கள் ஃபோன் போன்றவற்றை பயன்படுத்தாமல் பேசி விளையாடிக்கொண்டு செஸ் கேரம் ஓடி பிடித்து விளையாடுவது ஒளிந்து விளையாடுவது போன்று நாங்கள் அழகாக கூட்டு குடும்பமாக நாங்கள் இருப்போம் இதுதான் எங்கள் குடும்பத்தின் விரிவு நன்றி